ஹலோ ஆமாங்க சொல்லுங்க ஆ பண்ணிடலாம்மா சொல்லுங்க என்னென்ன வேணும் எல்லாமே ஹோல் சேல் விலை தான் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நார்மலாக விலை குறைஞ்சிருக்குது இப்போது காய் தான் கொஞ்சம் கூட இருக்குது பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சிடலாம் என்னென்ன வேணும்ன்னு சொல்லுங்க லிஸ்ட்டு கொடுங்க நிச்சயமாக வாங்கிக்கலாம் ஆ சரிங்க ஆ சரிங்க தக்காளி நல்லா பழுத்ததாக போட்டுடலாமா ம் சரி கண்டிப்பாக போட்டுடலாம் அப்புறம் சொல்லுங்க வெங்காயம் சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமாங்க ம் சரிங்க அப்புறம் ஆ சரிங்க

ஆ சரிங்க ஆ இருக்குது இருக்குது இருக்குதும்மா இருக்குதும்மா கல்லாமணி மாங்காய் இருக்குது ஒட்டு மாங்காய் இருக்குது ஆ சரிங்க ஆ முருங்கைக்கா இருக்குது இப்போ முருங்கைக்கா சீசன் இருக்கிறதுனால முருங்கைக்கா விலை கம்மி ஆனால் மாங்காய் சீசன் இல்லை அதனால மாங்காய் விலை கூடம்மா அஞ்சு கிலோங்கும் போது பார்த்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன் ஆனால் கிலோ இரநூத்தம்பது ரூபா முன்னூறுருவா வருது உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் சரிங்களா ம் ஆ சரிங்க சரிங்க ஆ சரிம்மா எந்த ஏரியாவில் இருக்கீங்க சரி நாங்கள் போட்டால் இப்போ ஜாமானெலாம் போட்டு வைச்சா வந்து வண்டி அனுப்புகிறீங்களா இல்லை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கணுமா டோர் டெலிவரி பண்ணுவோம் ஆனால் அது ஃப்ரீ கிடையாது ஒரு ரெண்டு கிலோ மீட்டருக்குள்ளன்னால் ஃப்ரீ பண்ணலாம் கொஞ்சம் எட்டின்னால் பணம் கொடுக்கணும் நீங்கள் அதுவும் ஒரு கிலோ மீட்டர்க்கு இவ்வளோன்னு பணம் கணக்கு பண்ணி வாங்கிப்போம் ஓ சரிம்மா கொடுத்துர்லாம் கண்டிப்பாக உங்கள் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன் ம ப ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ம் சரிம்மா நன்றி